ஹலோ சொல்லுங்கள் என்ன மேஸ்திரியா பேசுவது நான் இந்த ஒரு பில்டிங் ஒன்று கட்டணுமா பில்டிங் ஓனரு பேசுகிறோம்

கீழே கட்டிவிட்டு மேலே கட்டணுமா மேலேவே கட்ட முடியாது ஃபர்ஸ்ட் அடுக்காக கீழே கட்டிட்டு ம் ஆமாம்

இல்லைம்மா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முறை கட்டுகிறேன் கீழே அடித்தளம் போட்டு கருகாலம் போட்டுவிட்டு ஒரு அப்ட்ரு கட்டி மேலே ஒரு அப்ட்ரு கட்டணுமா செங்கலெல்லாம் என்ன ரேட்டு வருதும்மா நீங்கள் மேஸ்த்திரி உங்களுக்கு தெரியும் ஆ செங்கல் எப்படி போகுது அதுக்கப்புறம் அதுக்கு மணல் கிடைக்குமா இல்லை எம்செண்ட் கிடைக்குமா செங்கல்லுன்னு வந்து இந்த சிமெண்ட்டு கல்லு கட்டினா நல்லா இருக்குமா இல்லை இது நம்ம ஏரியாவில் வந்து செங்கல் வந்து செம்மண் செங்கல் கட்டுறது நல்லா இருக்குமா அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறையா பில்டிங் கட்டிக்கிறிங்க அது தான் வந்து

ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லைமா பட்ஜெட்டு ஓகே ஏன்னால் நம்ம வந்து வீடு வந்து அப்பப்போ கட்டப் போறதில்லை வீடு வந்து ஒரு ஒரு தலைமுறைக்கு ஒரு ஒரு வீடு தான் நம்ம மேக்ஸிமம் கட்டுவோம் அ அதனால் வந்து வீடு வந்து கட்டுறதுக்கு வந்து தரமாக வந்து நீங்கள் கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமா சரிமா சரிமா நீங்கள் கட்டறதுக்கு எவ்வளோ வாங்கு சரிமா நான் வந்து தெரிஞ்ச என்ஜினியர் ஒருத்தர் இருக்கறாரு அவரை புளு மேப் மேப் போட்டு நான் வந்து கட்லு கட்டிவிட்டு கா மேப் போட்டு விட்றோம் அடுத்த வாரமாக நீங்கள் கட்டி கொடுத்துர்ணும்மா ம் அதுக்கப்புறம் நீங்களே எல்லா கம்ப்ளீட் வேலை எல்லாம் வேலை முடிச்சு கொடுத்துருங்மா ஆமாம் ஏன்னால் இப்போ வீடு கட்றதை பார்த்து யார் கட்டினாங்கன் கேட்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும்மா வீடு

சரிமா சரி சரி நன்றிமா ஆ ஆ சரிமா சரி வரோம் பார்த்துறோம் ம் ஓ ஓகே ஓகே நன்றிமா நன்றி